ஹலோ அஃக்நில் எப்படி இருக்க நல்லா இருக்கீயா ரொம்ப நாளாச்சு ஆக்சுவலி உன்கூட பேசி நான் அதுக்குதான் சரி கால் பண்ணிணேன் பிளஸ் எனக்கும் ஒரு சின்ன வோர்க் இருக்கா சரி அதுதான் கால் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம்ன்னுதான் கால் பண்ணிணேன் அக்சுவலி நான் வந்து என் காலேஜ்ஜில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த ப்ரொஜெக்ட்டுக்காக ஸ்டடிக்காக வந்து நான் வந்து உன்னோட இடத்துக்குதான் வருவேன் மோஸ்ட்லி இப்போதைக்கு அப்படிதான் டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ சின்ஸ் நீ வந்து சென்னையில் இருக்க அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபிரண்ட் நீதான் ஸோ அதனால் வந்து உன்கிட்டேதான் வந்து கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத்துக்காகதான் கால் பண்ணிணேன் எனக்கு வந்து இந்த இந்த ப்ராஜெக்டோட வோர்க் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக் லாஸ்ட்டாகும் ஒன் வீக்குக்கு ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து கேப் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படி நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் அங்கே எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கேப் வேணும் ப்ளஸ் நான் என் பிளேஸ்லிருந்து நான் வந்து உன் பிளேஸ்க்கு வரதுக்குமே வந்து கேப் தான் சொல்லலான்னு இருக்கேன் ஸோ அந்த கேபுக்கு வந்து எனக்கு வந்து ஸோ கொஞ்சம் என்ன சொல்வது ஃபுல் டேவே வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதுதான் உனக்கு என்ன கேஃப் ஏதாச்சும் நல்ல டேக்ஸி அது ஏதாவது தெரியுமா ஸோ எனக்கு அதை சஜஸ் பண்ணுறியா எனக்கு வந்து எப்படின்னால் வந்து ஒன் வீக் டைம் கிட்டே மாதிரி கேட்டுக்கோ அந்த மாதிரி எனக்கு வந்து வேணும் அதுக்கப்புறம் வந்து அந்த ரென்ட்டல் கேப்ஸ் வந்து கொஞ்சம் அதோட ரேட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் எனக்கு வந்து அதோட காஸ்ட் கொஞ்சம் அஃபோர்டபுலாகவும் இருக்கணும் பிகாஸ் நான் செவன் டேஸ் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப வந்து ஹெவியாக சார்ஜ் பண்ணிவிட்டாங்கனா என்னால் முடியாது ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் அஃபோடபுலாக ஓகேயா இருந்தால் எனக்கு ஃபைன் தான் எனக்கு மித்தப்படி எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரைவரும் எப்படி கொஞ்சம் நல்ல பர்ஸானாக கொஞ்சம் சேஃபாக இருப்போமா அதுவும் வேணும் அவர்களோட ரேட்டிங்ஸும் என்ன அவர்களோட ட்ரைவர் ரேட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தால் எனக்கு ஓகே அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முன்னே பின்னே டைம் வந்து இழுக்கலாம் அதாவது என்ன சொல்வது காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சி நைட்டு ஒரு பத்து மணிக்கு முடியும் அப்படினால் ஒரு சில நாள் வந்து முன்னே பின்னே கொஞ்சம் எட்டு மணிக்கு முன்னாடி ஏழு மணிக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் இல்லை நைட் கொஞ்சம் முடிகிறது கொஞ்சம் லேட்டாகிடும் கொஞ்சம் அந்த மாதிரி அஜெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப டைமை வந்து ரொம்ப ஸ்டிக்ட்டாக வந்து இது பண்ணாமல் கொஞ்சம் லினியண்ட்டாக எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபிளக்சிபிளாக இருக்கிற மாதிரியும் எனக்கு கொஞ்சம் வேணும் அதுக்கப்புறம் வந்து உனக்கு தெரிஞ்ச கேஃப் இருந்தால் எனக்கு சொல் நான் அதையே அவர்களே வந்து நான் வந்து என்னோட ஃபுல் ஜெர்னிக்கு என்னோட ஃபுல் ட்ரிப்புக்கே அவர்களே நான் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஸோ நீ வந்து கேட்டுவிட்டு எனக்கு வந்து சொல் சரியா அதுக்குதான் வந்து கால் பண்ணிணேன் எனக்கு இதுமட்டும் கேட்டு சொல் தேங்க்யூ பாய் பாய்